எனக்கு பிடித்த கிரகம் சந்திரன் ஏன்னா சின்ன வயசில வந்து அம்மா வந்து நிலா நிலா ஓடி வான்னு சாப்பாடு ஊட்டுறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க அதனால் அது ரொம்ப பிடிக்கும் அதுமட்டும் இல்லாமல் இப்போது சமீபத்தில் சந்திரயான்ல சந்திரயான்னு ஒரு விண்கலத்தை நம்ம நாடு அனுப்பி அது ஜெயிச்சதனால அது ரொம்ப பிடிச்ச ஒரு சாதனையாக மாறுடுச்சி அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயோம் அதுமட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் மனான்னு கண்ணில் படுறது சூரியனும் சந்திரனும் தான் ஆனால் சூரியனை ரொம்ப நேரம் நம்மால் உத்து பார்க்க முடியாது ஆனால் சந்திரனை எவ்வளோ நேரம் வேணுணா ரசிச்சு பார்க்கலாம்